நான் பேருந்தில் ஒரு நடத்துனராக இருந்தேன் முன்னே காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட் பன்னெண்டு மணிக்கு நிறுத்தும் ஒரு சிங்களுக்கு இவ்வளோன்னு பேசிக்காக நமக்கு கலெக்ஷன் பண்ணி ஓனர் கிட்டே கொடுக்குணும் அதே மாதிரி எதாவது ஒரு சொந்தமான விஷயத்துக்காக லீவ் கேட்டாலும் கிடைக்காது நான் அதே ஒன் டேக்கு இவ்வளோதான் எங்களுக்கு கூலியின் அடிப்படையில் கொடுப்பாங்க அந்த கூலியின் அடிப்படையில் எங்களால அது போதுமான வருமானத்தை ஈட்ட முடியாத சூழ்நிலை அந்த பேருந்திலிருந்து நான் இறங்கி தனியாக ஒரு ஆட்டோ வாங்கி நான் சொந்தமாக எங்கே செல்லணுனாலும் எனக்கு தேவையாக இருக்கும்போது ஓட்டுவேன் இல்லை தேவை இல்லாதபோது நான் நிறுத்திவிட்டு என் சொந்த வேலைகள் காரணமாக எங்கே வேண்ணாலும் செல்வேன் இது முன்ன வந்து இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஆவரேஜாக நானூறு ரூபா கொடுப்பாங்க இப்போ நானே சொந்த ஓனராக ஆனதுனால் எனக்கு போதுமான வருமானம் கிடைக்கிது இதனால ஆட்டோவும் நல்லா இயங்குது சொல்ல போனால் நம்மளுக்கு தேவை இருக்கும்போதே ஒரு டெத்தோ இல்லை ஒரு திருமணமோ இல்லை போகிறக்கான எந்த ரீசன் இருந்தாலும் நாம் சொந்த ஆட்டோகிறதுனால நிறுத்திவிட்டு நம்ம போகலாம் மற்றபடி அதே தனியார் பேருந்தில் விடும்போது அவங்க ஓனர் சொல்கிற டேட்டில் நமக்கு லீவு கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாலே அதுக்கான ஆயிரத்தெட்டு ரூல்சு எங்கள் கம்பெனியில் இருக்குது அதனால அது நமக்கு சரியான வாய்ப்பை அமையாததுனால்தான் நான் சொந்த முயற்சியில் ஒரு ஆட்டோ வாங்கி இயங்கி கொண்டு இருக்கிறது அதில் போதுமான வருமானமும் குடும்ப சூழ்நிலையும் ஒய்ப் அண்ட் சன் கூட எங்கே வேண்ணாலும் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் நேர நேரத்துக்கு சாப்பிட்லாம் மற்றபடிக்கி இதுக்கு இதுதான் நம்மளோட தொழில் முறையிலும் நம் நம்பி இருக்கும் தொழில் ஆட்டோ ஓட்டுறது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வருது போதுமான வருமானத்தை இதில் ஈட்டிக்க முடியுது மற்றபடி அந்த பஸ்சில் இருக்கும்போது அதான் வருமானம் எங்களுக்கு சோர்ஸ் கிடைக்கிறதில்ல அந்த வருமானத்தை வச்சு குடும்பம் சூழ்நிலையும் எல்லாம் சமாளிக்க முடியாது அதிலே நாநூறு ரூபா கொடுப்பாங்க அதிலே ரெண்டு வேளை சாப்பிட்ணுனா ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலைலதான் இப்போ சொந்த தொழில் ஆட்டோ வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கேன்